ஹலோ சார் வணக்கம் சார் பிஜு டிராவல்ஸ்ங்களா சார் இங்கே வந்து நான் ஈரோடுல இருந்து பாலாஜின்னு பேசுகிறன் சார் நான் இப்போ வந்து ஏற்காடு சுற்றி பார்க்கணுன்றதுக்காக ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு டீம் வந்து வரோம் சார் நாங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் பையன் கோ வைஃபு அப்புறம் பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா பாட்டி தாத்தா இவங்க எல்லாம் வரோம் சார் இதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட மாதிரி ஒரு ஒரு வண்டி வேணும் சார் மே என்னோட சரிங் சார் இப்போ என்னோட இது நீடு என்னன்னு பார்த்திங்கனா முதல் வந்து வண்டி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் சார் நல்லா பளபளன்னு இருக்கணும் அடுத்தது வந்து வண்டி நீட்டாக இருக்கணும் அடுத்தது வந்து டிரைவர் வந்து நல்ல தண்ணி போடாத ஆளாக நல்லா நல்ல நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சில டிரைவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக நடந்துப்பாங்க ஒரு சில இடத்தில் நான் நிறைய அனுபவம் பட்டு இருக்கன் நடு ரோட்லையே இறக்கிவிட்டு போயி விடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் எனக்கு நல்ல டிரைவரும் நல்ல இருக்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது நீங்கள் வந்து எவ்வளவு ஆகும் டெம்போ டிராவளுக்கு நான் டோட்டல்லாக வந்து ரெண்டு நாள் வந்து அங்கே சுற்றிபாக்குற மாதிரி இருக்கும் சார் என்னென்ன பிளேஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு எவ்வளவு ரேட் ஆகும் அப்படின்ற டீட்டைல்ஸ் கொஞ்சம் சொன்னிங்கன்னா கொஞ்சம் பரவா இல்ல ஏன்னா வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அந்த விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் ஐயா சார் நீங்கள் எனக்கு வந்து இடமே தெரியாது ஏற்காட்டில் நீங்கள் அந்தந்த பிளேஸ் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நோட் பண்ணிப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட பயண இதை வந்து அஜெண்டா வந்து நான் போடுவேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் எந்தெந்த பிளேஸ் போலான்ட்டு நாங்கள் இப்போ தான் சார் ஈரோடுலந்து கிளம்பியிருக்கிறோம் வந்துவிட்டு நான் கூப்பிடுறன் சார் எங்கேயும் ஸ்டே பண்ணலை சார் மேலே ஏற்காடில் மேலே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் சொல்லுங்கள் சார் அது ரைட்டுங்க சார் நீங்கள் இடத்த சொல்லுங்கள் சார் எந்தெந்த இடம் போகணும் சரிங் சார் ஆ சரி சரி

சரிங் சார் சரிங் சார்

சரிங் சார் சரிங் சார்

சரி சரி சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் ஓகே

சரிங் சார் சரிங் சார் இப்போ இப்போ வந்து ஏற்காடு கிளைமெட்டல்லாம் நாங்கள் கொஞ்சம் கேள்வி பட்டோம் ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி இப்போ வயசானவங்களாம் வரதுனால் அந்த ஜெர்கின்னு அதெல்லாம் கொண்டு வர வரது கொஞ்சம் நல்லா இருக்குல்லீங்க சார் சரிங் சார் நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து ப பயண அமௌண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக சொல்லி இருக்கீங்க அதனால் நான் உங்களையே புக் பண்ணிக்கிறேன் நான் வந்த உடனே உங்களை கூப்பிடுறேன் சார் நன்றி சார் நன்றி சார்